உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட புத்தகம் எனக்குப் பிடித்தது என்னென்னால் படிச்சதில் வெண்மைங்கிற புக்கு வந்து பிடிச்சுது அது எதார்த்தமான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கைல நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அதில் போட்டிருந்தாங்க அந்த புக்கில் இருந்தது அதில் படித்தது என்ன என்னன்னால் ஒரு சிறிய கிராமத்தில் வசதி இல்லாத கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையை நம்பி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அந்தக் கடையின் பொறுப்பு அந்தக் கடை அந்தக் கடை இல்லைன்னா மக்கள் வந்து எப்படி தவிப்பாங்க அப்படிங்கற ஒரு மாலைக் கடை பற்றி கொடுத்திருந்தாங்க அந்த மாலைக் கடை வந்து ஒரு நாள் இல்லாததுனால் பல தூரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு தன் தந்தை இறந்ததுக்காக ஒரு மாலையை வந்து வாங்குகிறது வந்து அடுத்த நாள் மாலைகளை வந்து போடுறது மாதிரி அதை மாரி ஒரு சென்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ தான் அந்தக் கடையோடய முதலாளிக்கி தன் கடையோடய மகிமை தெரிஞ்சு தினந்தோறும் அந்த நைட்டில் இரவில் மக்கள் வந்து தவிக்கக்கூடாது அதே மாரி சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தினந்தோறும் ஃப்ரீயாக ஒரு மாலையை வந்து வ இந்தக் கடையின் முன் பக்கத்தில் வந்து தொங்க விட்டுட்டு போவார் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது